தமிழ்நாட்ல முன்னாடி சமூகம் மற்றும் கலாச்சார வழக்கங்கள் முந்தைய காலத்தில் வேறுமாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் அப்படியே வேறுமாதிரி இருக்குது அப்படியே டோட்டலாக வேறுமாதிரி இருக்குது அந்த காலத்திலலாம் பெண்களாக இருக்கட்டும் காலையில் காலையில் எந்துருச்சு வாசலைக்கூட்டி கோலமெல்லாம் போட்டு அப்படி இருந்துச்சு அந்தக்காலம் இப்போ உள்ளதெலாம் காலையில் எந்திரிக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பல பகுதிகளில் சில கிராமங்களில் இன்னும் அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நகர்புறபுறத்தில் மட்டும்தான் மா மாற்றி வச்சுருக்காங்க எப்போ வேணால் எழுந்திரிக்கலாம் பெண்கள் வந்து எப் எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணலாம் எப்படி வேணால் ஆடை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கிராமத்திலலாம் கிராமத்திலலாம் இன்னும் சிலபேர் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதேமாதிரிதான் ரொம்ப வயதானவங்களாம் அப்போது அந்த காலத்தில் ஒரு எண்பது எழுவதுல பிறந்தவங்க இருந்தாங்கன்னால் கணவர் இறந்துட்டா இன்னும் வந்து இந்த ஜாக்கெட் அப்படின்னு சொல்கிற அந்த ரவிக்கைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல அது சில சில பாட்டியெல்லாம் போடமாட்டாங்க அதுமாதிரி கணவர் இறந்துட்டால் வந்து பொட்டு வைக்கிறது பூ வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஆனால் இந்த காலத்திலலாம் அப்படி இல்லை பொட்டெல்லாம் வச்சுக்குறாங்க அப்போது உள்ள சமூக பழக்கவழக்கமும் இப்போ உள்ள சமூக பழக்கவலக்கமும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது அது காலப்போக்கில் நிறையா மாறிருக்குது ஆண் பெண் பொறுப்பு அப்படின்னு வந்திருச்சுனால் முன்னாடி பெண்கள்தான் வீட்டு வேலை செஞ்சுட்ருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சதுலேந்து பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவது கணவரை வந்து வேலைக்கு அனுப்புவது அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது துணி துவைக்கிறது பாத்திரம் விளக்குறதுனு சொல்லிட்டு எல்லாமே பெண்கள்தான் செஞ்சுட்ருந்தாங்க ஆனால் இப்போலாம் இம் இப்போ உள்ள காலத்தில் எப்படினா பெண்கள் செய்கிற அதே வேலைலாம் ஆண்களும் செய்கிறாங்க அவர்களுக்கு உதவியாக இருக்காங்க ரெண்டு பேரும் சமமாக எல்லாத்துலையுமே இருக்காங்க பண்பாட்டு நெறிகள் அப்படினு இருக்குது அப்போ உள்ள காலத்தெலலாம் வந்து ஆண்கள் வந்துட்டால் பெண்களெலாம் வீட்டு உள்ளேதான் இருக்கணும் வெளில வந்து உட்காரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பண்பாடு இருந்துச்சு இந்த காலத்திலலாம் அப்படி கிடையாது எல்லோருமே சமம் எல்லோருமே சேரில் உட்கார்றாங்களா உக்கார்ந்தா நம்மளும் சேரில் உட்காருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க அதுதான் அந்த காலத்துக்கும் உள்ளதும் இப்போ உள்ளதும் ஆண் பெண் பொறுப்பில் இருந்து சமூகப் பழக்கவலக்கம் கலாச்சாரம் எல்லாத்துலையுமே வித்தியாசம் வந்துருச்சு